திரு திருவாரூர் மாவட்டத்தில் முக்கியமான விவசாய பொருள் வந்து நெல் நெல் கரும்பு துவரை பாசிப்பயிறு அவரை இதெல்லாம் வந்து நீர் பாசனம் நீர் பாசனம் கிணற்று பாசனம் அது மூலமாக வந்து அங்கே வந்து விவசாயம் நடைபெறுது ரெகுலராகவே அங்கே இருக்கிற தொண்ணூறு சதவீதம் இதில் எழுபது எண்பது சதவீதம் பக்கம் மக்கள் வந்து விவசாயம் பணியில்தான் விவசாயம் பண்ணி ஆடு மாடு மேய்ச்சல் அதில்தான் வந்து பயன் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ஆற்று பாசனம் காவேரி ஆற்று பாசனமும் இருக்குது அது அந்த பாசனம் இருக்கிறதுனாலதான் அங்கே வந்து நீர் வளம் வந்து எப்பவுமே குறையாம நீர் வளம் வந்து சரி எந்த நாளும் வந்து அதிகமான நீர் வளம் இருக்கிற ஏரியா வந்து திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிறதுனால அரிசி வந்து எங்குமே எப்பவுமே அங்கே வந்து விளைவிச்சு இருக்கிறதால தஞ்சாவூர் வந்து அரிசி கிண்ணம் தஞ்சாவூர் வந்து அதிகமான அரிசியை வந்து விளைவிக்கிறதுக்கு திருவாரூர் பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு காரணமாக இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக விவசாயம் பணியிலேயும் ஆடு மாடு மேய்க்கிற பணியிலேயும் தான் இங்கே இருக்கிறவுங்க ஈடுபட்டுகிட்டு இருக்கிறாங்க கா காடுகளில் இந்த உளுந்து அவரை துவரை பாசிப்பயிறு அந்த அந்த வெள்ளாமையும் வந்து ஊடு பயிராக வந்து மக்கள் செய்கிறாங்க